எங்கள் ஊரில் பக்கத்தில் செங்கல் சூளை இருக்கு அங்க ஒரு பத்துப் பேர்த்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க அதேமாதிரி மண்பாண்டம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் இருந்து இருக்கிறவங்களே ஒரு அஞ்சுப் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூடை பின்னுறவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பத்தமாட்டேங்கிதாம் ஆளுங்கள் நிறையா தேவைப்படுது அதுவும் நிறையா வியாபாரம் ஆகுது அவங்களால முடியுறது இல்லை அதை செஞ்சு குடுக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கனா அவங்க நல்லா செய்வாங்க அப்புறம் இந்த கோழியெல்லாம் மூடி வைக்கிற மாதிரி கூடையெல்லாம் பின்னுறவங்க அவங்களும் இருக்காங்க அவங்களும் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நிறையா டிமாண்ட் இருக்கு அதை செய்யிறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க இது பண்ணி இருக்கிறாங்க